எனக்கு மிகவும் சுவாரசியமான இருக்கும் ஒரு நடப்பு செய்தி என்னவென்றால் திரு இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது இயக்கி கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் குறிப்பாக சொல்ல போனால் தளபதி அறுபத்தி ஏழு என்கின்ற லியோ திரைப்படம் தற்போது அவர் இயக்கி வருகிறார் அவரது இயக்கங்கள் முற்றிலும் மாறுபட்ட கதைக்களமாக இருக்கும் முற்றிலும் வேறுபட்டு அதை எந்த கருவிலும் சேராத வகையில் அவர் இயக்கி அருமையாக திரைக்கதை எழுதி இயக்கி வருகிறார் அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும் தற்போது அவர் இயக்கி வரும் லியோ திரைப்படத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு சுவாரசியமான ஒரு நிகழ்வு அது எப்படி அவர் திரைக்கு கொண்டு வர போகிறார் எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இதுவரை அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை தாக்கத்தை தாண்டி ஒரு படி மேலே இருக்கும் என்று அனைவரும் சொல்லும் போது அந்த சுவாரசியமான நிகழ்வு அந்த சுவாரசியமான கதைக்களம் எப்படி இருக்கும் என்று நான் மிகவும் சுவாரசியமாக இருக்கின்றேன் நடப்பு செய்தியில் அவர்கள் கேஷ்மீரில் சென்று ஒரு எழுபது நாட்கள் படப்பிடிப்பு நிறைவு செய்து பின்பு தமிழ்நாடு வந்து வெவ்வேறு ஊர்களில் வேறு மாவட்டங்களில் படப்பிடிப்பு நடத்தி கொண்டு வருகிறார்கள் படப்பிடிப்பு பாதி கட்டம் முடிந்தது என்று சி சில சமூகத்தி சமீபத்தில் சில பேட்டியில் அவர் கூறி இருக்கிறார் கண்டிப்பாக இது ஒரு ஆக்சன் திரைப்படமாக இருக்கும் என்று அவர் கூறிய பின் ரசிகர்கள் மேலும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் ரசிகர்களை காட்டிலும் ஒரு இயக்குனருக்கு இவ்வளவு ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாகி உள்ளது என்றால் அது திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மட்டும் தான் இந்த தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியதற்காக தாம் மட்டும் இல்லை அவரது கடின உழைப்புமே இதற்கு காரணம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவெர்ஸ் என்று பல படங்களில் வரும் பல திரைப்படங்களில் வரும் பல கதாபாத்திரங்களை இவர் படங்களின் மூலம் அதில் சினிவர்ஸ் ஆக்கி கதைகளை குறிக்கோள் சிக்கோல் என்று எடுத்து செல்லும் கட்டத்திற்கு அவர் அந்த அந்த வரவேற்பை ரசிகர்களுக்கு அளித்து அந்த ரசிகர்களை அந்த தாக்கத்தில் அப்படியே வைத்து கொண்டு இன்றளவு அந்த தாக்கத்தை மாறாமல் அந்த எதிர்பார்ப்பை மாறாமல் அவர் அவரது கதையுடன் ஒன்றி உலாவி கட்டி போட்டு வைத்திருக்கிறார் என்பதில் எனக்கு மிகவும் ஆச்சரியம் ஒரு இயக்குனர் கதையை தாண்டி ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிகாக ஒரு திரைக்கதையை எழுதி வருகிறார் என்று பார்த்தால் இவர் மிகவும் அதன் சமூக அரனோடு சமூக எப்படி சொல்லுவது சமூக ஆர்வமுள்ள ஒரு மனிதனாக மட்டும் இதை எழுத முடியும் அவர் அதை சிறப்பாக எழுதி வருகிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சி லியோ திரைப்படம் கண்டிப்பாக பெருமளவில் வெற்றி அடைய வேண்டும் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தொட்டதெல்லாம் சிறப்பாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு அவரது உழைப்பு மட்டுமே தான் காரணம் லியோவில் அவரது திரைக்கதை எவ்வாறு இருக்கும் என்று நானும் மிகவும் ஆவலில் காத்து கொண்டு இருக்கின்றேன் அதை பார்ப்பதற்கு